நான் வந்து ப்ளூடூத் விட்டு ஹெட்செட் வந்து போன வாரம் வாங்குனேன் அது வந்து மூணாயிரத்தி ஐநூறுவா விவோ விவோ கம்பெனி அது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது அதிகம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வெளியே வந்து நான் பைக்கில் போகும்போதும் பஸ்ஸில் ட்ராவல்லிங் பண்ணும்போதோ ஃபோன் வந்தால் ஒரு கூட்டத்துலேயும் எடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இது வந்து இருக்கும்போது இது வந்து மாட்டிட்டால் அது ஆட்டோமெட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கிது எடுத்து டபிள் டாப் பண்ணாலே ஆட்டோ அப்படியே அதுவே அட்டென்ட் ஆகிக்கிது இப்போ நம்ம ஃபோனை எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் பாட்டு கேக்கறதுக்கு கொஞ்சம் எந்த சத்தமும் இல்லாமல் பாட்டு மட்டும் கேக்கறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்க படம் பாக்கறதுக்கு எல்லோத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இது அதிகமாக யூஸ் பண்ணால் காது வலிக்கும் அதிகமாக ஹெட்செட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஹெட்செட் வந்து யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணோம்முனா காது வலிக்கும் இது வந்து காது அவ்வளோதான் வலியெல்லாம் இல்லை நல்லா இருக்குது இப்போ பெருசாலாம் கிடையாது அதிகமாக யூஸ் பண்ணாதிங்க இருந்தாலும் சொல்கிறேன் அதிகமாக யூஸு ப்ளூடூத் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக யூஸ் பண்ணால் காது கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும் காதில் ப்ராப்ளம் வரும் அதுனால நானும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஓரளவுக்குத்தான் நீங்களும் ஓரளவுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் பெருசாக வந்து இந்த ப்ளூடூத் ப்ளூடூத் வந்து நான் நல்லா யூஸ்ஃபுல் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது இதில் எல்லோத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல் கிடைக்கிது எல்லோரும் இப்போ அதிகமாக ப்ளு இப்போ எல்லோருமே எல்லா எடத்துலேயும் அதிகமாக ப்ளூடூத்து தான் காதில் மாட்டிகிட்டுதான் இருக்கிறாங்க ஒரு ஒரு சில ஒயர்லஸ் ப்ளூடூத் மாட்டி இருக்கிறாங்க ஒரு சில ஏர்பாட்ஸ் மாட்டி இருக்காங்க ஒருத்தங்க ஹெட்செட் மாட்டி இருக்காங்க ஹெட்செட் மாட்டின ஹெட்செட் மாட்டினா தான் அதிகமாக காது வலி எடுக்கும் அதுனா ஹெட்மோனு ஹெட்செட்டை வந்து அதிகமாக தவிர்த்துக்குங்க ஹெட்செட் ப்ளூடூத் வந்து பெருசாக வந்து அது கரெக்டாக இதுக்காக வடிவமைத்ததுனால பெருசாக வந்து வலி இல்லை காஸ்ட்லிங்கிறதால கொஞ்சம் இது வந்து ப்ளூடூத்து இது ஹெட்செட் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா இது இல்லை இப்போ வந்து எல்லாமே ஹெட்செட்டு கூட முதல்லே எல்லாம் இன்னொரு அறநூறுபாக்கி வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ வந்து சீப்பாக வெறும் ஐம்பது ரூபாக்கே கிடைக்கிது ஹெட்செட் வந்து வெறும் சீப்பாக ஐம்பது ரூபாக்கே கிடைக்கிது ப்ளூடூத்தும் அப்படிதான் இப்போ வந்து காஸ்ட்லியாக வாங்கும்போது நல்லா இருக்குது கொஞ்சம் காது வலி எடுக்கிறது இல்லை நல்லா ஃப்ரீயாக இதில் இது இருக்குது அதுவே குவாலிட்டி கம்மியாக வாங்கும்போது நிறையா காது வலி காது வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்பறம் போயிடும் மறுபடியும் வேறு வாங்குவோம் அதே மாதிரி மறுபடி ரொட்டேஷன் ஆகும் அதனால உங்களுக்கு காசு தான் வாங்கினா காசு இல்லையே காஸ்ட்லியா வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கினா அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும் லாங் லைஃப் வரும் கொஞ்சம் இது வந்து வெறும் நூறுபாக்கி நூற்றைம்பது ரூபாக்கி வாங்கும்போது லாங் லைஃப் வராது சீக்கரம் போயிடும் கொஞ்சம் அதில் வந்து நம்மளுக்கு பெருசாக இது கிடைக்காது யூஸ்ஃபுல் கிடைக்காது நிறைய இது இருக்குது